நான் புதுசா இப்போ எல்இடி டிவி வாங்கியிருக்கேன் அதோட பிரான்ச் வந்து சோனி அமௌன்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் அந்த டிவி மூலயமா என்ன யூஸ்ன்னா வீட்டில் யாரும் இல்லாதப்போ தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிவியை போட்டுட்டு கதவை சாற்றிக்கிட்டு பார்த்தா நான் கொஞ்சம் ஆள் கூட இருக்க மாதிரியே இருக்கும் நல்லாருக்கும் அப்புறம் எனக்கு கிரிக்கெட்ன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த டிவி மூலயமா நான் டெய்லியும் கிரிக்கெட் பாப்பேன் நைட் தூங்குறப்போ சாங்ஸ் கேட்டுட்டே தூங்குனால் கொஞ்சம் நல்லாருக்கும் மெலோடி சாங்ஸ்ன்னா இன்னும் நல்லாருக்கும் அப்புறம் டிவி பார்க்க அப்படியே ஹச்டி ஹச்டி பிரிண்ட் மாதிரியே அப்படியே க இருக்கு சூப்பராகருக்கு பெருசாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு க்ளியராகருக்கு படம்லாம் படம்லாம் நல்லா தெளிவாக தெரியுது நல்லாருக்கு நாடகமும் நல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு